அடுத்து சில ஆண்டுகளில் விவசாயத்துறை நல்ல முற்று முன்னேற்றங்களை பெறப்போகிறது ஏனெனில் அதிகப்படியான மக்கள் தொகை காரணம் விவசாயத்துறை நலிவடைய நலிவடைய மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் அதனால் மக்கள் அடுத்தது விவசாயத்தை நோக்கியே திரும்பப்போகிறாங்க இப்போ விவசாய நிலங்கள் எல்லாமே குடியிருப்பு மனைகளாகிட்ருக்கு அதை அரசாங்கம் கட்டுப்படுத்திகிட்ருக்காங்க அதுக்கான அதுக்கான உத்தரவு அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே பிறப்பிச்சுருக்காங்க இந்த விவசாயத்துறை மேலே மக்களோட கவனம் அரசாங்கோட கவனமும் அதிகமாக திரும்பி இருக்குது விவசாயம் நல்ல முறையில் இருந்தால் மட்டுந்தான் மக்களுக்கான உணவுகள் கிடைக்கும் அதனால் இதுக்கு மேலே விவசாயத்தில் நவீன கருவிகள புகுத்துகிறது நவீன முறை விவசாயங்களை கொண்டு வருவாங்க கண்டிப்பாக அனைவருமே விவசாயத்தை நோக்கிதான் திரும்பப்போகிறாங்க இப்போ வீடுகளில் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா தொட்டிகள்ல செடிகள் வளர்த்துறது உணவு பொருட்கள் தக்காளி வெங்காயம் பச்சைமிளகாய் வளர்த்துறது இது போன்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க பார்க்குறோம் இப்போ சின்ன சின்ன வீடுங்கள்ல கூட மாடி தோட்டங்கள் அமைச்சிருக்காங்க நிறைய உணவுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறாங்க வீடுகள்லேயே இது இன்னும் அதிகமாகும் எல்லா வீடுகள்லேயுமே வந்து விவசாயம்ங்குறது தொட்டிலயாவது செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான உணவு உணவுக்காக உணவுக்கான காய்கறிகளை அவங்க அவங்களே உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு பழக்கங்கிறது இப்போ இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு அதேப்போல மக்களும் பாட பாடத்திட்டத்திலையும் விவசாயத்தை பத்திய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு சொல்லித்தரணும் விவத்த